ஹலோ சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் விக்னேஷ்வரன் தான் பேசுகிறன் ஓகே சார் இல்லை சார் நல்லா தான் சார் இருக்கனும் அவங்களுக்கு இன்னும் டெய்லியும் அன்னன்னைக்கு பால் கொடுக்க வாங்கி ஃப்ரெஷ் பால் தான் சார் கொடுக்குறோம் ஒன்றும் ப்ரிட்ஜில் வச்சிலாம் ஒன்றும் கொடுக்லிங்ளே ரெகுலர் பாலு தானே இல்ல சார் நீங்கள் எதுவும் பாத்திரம் எதாவது விலக்காம பால் காய்ச்சிருப்பாங்க சார் அதனால் எதாவது திரிஞ்சிருக்கும் இல்லைன்னா பழங்கிழம் எலுலிச்ச பழம் இல்லைன்னா எதாவது புளிக்கிளி எதா பட்டுருக்கும் அதனால் பால் திரிஞ்சிருக்கலாம் சார் மற்றபடி நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரேமாதிரி தான் சார் கொடுத்துட்ருக்கோம் இங்கே எல்லாரும் யூஸ் பண்ணிட்டுதான்மா வே வேறு யாரும் கம்பளைண்ட் பண்ணலிங்களே நீங்க தான அப்படி பண்ணுறீங்க ஏன்னா மொத்தமாக எல்லாத்தோட பாலும் தான் திரிஞ்சிருக்கணும் உங்கள் சைடுலேந்து எதா ப்ராப்லமாக இருந்தால் சரிங் சார் எதாவது அப்படி எதிர்பாராமல் நடந்துருக்கும் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக சரி இனிமேல் அதுமாரி மிஸ்டேக் வராமல் பார்த்துக்குறோம் இன்ன வரையும் யாரும் கம்பளைண்ட் பண்ணல சரி மே பி வேறு யாராவது உங்களை மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் எதாவது கம்பளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் அதற்கு எதாவது மாற்றி வேறு எதாவது ரெவல்யூஷன் தர்றது இன்ன வரையும் எதுவும் கம்பளைண்ட் வரல நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு தடவை கால் பண்ணுறீங்க இனிமேலும் அதுமாரி தப்பு வராத பார்த்துக்குறேன் சார் இல்லை சார் இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது முன்னாடில்லாம் மாடு வந்து எருமை மாட்டு பாலும் இந்த பசு மாட்டு பாலும் மிக்ஸ் ஆயி நாங்கள் கொஞ்சம் தடுப்பாக வரும் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிந்து மாடு தான் அதனால் கொஞ்சம் பாலு அங்கேர்ந்து வரதே தண்ணி மாரிதான் சார் வருது எல்லாம் டெக்னாலஜி மாறி போய்டுச்சு அதனால் நாங்கள் தண்ணி எல்லாம் நாங்கள் எதுவும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லை ஒரு வேலை பால் கறந்து ஊற்றுறாங்கள்ல அவங்களே எதாவது ஊற்றுறாங்களா அப்படிங்கறது தெரில பார்த்துக்கிலாம் சார் ஒன்றும் பிரச்சனைல்ல நீங்களும் எந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துக்குணும் சார் சரி பண்ணிக்கலாம் சார் ஒன்றும்

ஓகே சார் ஓகே சார் தேங்க்ஸ்